உலகிலேயே தமிழ்மொழி பழைய மொழி என்று எல்லோரினாலும் சொல்லப்படுது மண் தோன்றிய காலத்திலிருந்து தமிழ்மொழி மிகவும் பழைய மொழி என்று எல்லாருனாலையும் பேசப்பட்டு வந்தது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்மொழி வந்து உலக நாட்டுலிருந்த எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்மொழிய எத்தனையோ பேர் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க அந்த மொழி வளர்ந்த காலகட்டத்துலிருந்து எல்லோரினாலும் அவ்வளோ எளிதாக பேச முடியவில்லை சில காலகட்டத்தில் அந்த மொழியை மெது மெதுவாக எல்லோரும் பேசி கற்றுட்டாங்க உலகத்திலியே மிக பழமையான மொழி தமிழ்மொழி என்று எல்லோர்னாலயும் சொல்லப்பட்டது அந்த மொழி தற்போது உலக நாடுகள் எல்லா பக்கமும் பரவி கிடக்குது வளர்ந்த நாடுகள்ளையும் பல மொழி மொழி பேசப்பட்ட நாடுகள்ளைலையும் தமிழ்மொழி எல்லா நாட்டுகள்லையும் பதிவாக்கப்பட்டது தமிழ்மொழி எல்லா ஆட்சி மொழி நாடுகளிலும் தமிழ்மொழி பேசப்பட்டு வந்தது பெரும்பான்மையான நாடுகளில் தமிழ்மொழியும் சேர்த்து பாடத்திட்டத்தில் சேர்த்து வச்சுருக்குறாங்க அனைத்து நாடுகளும் வெளிநாடுகளிலும் அன்றைய நாடுகளிலும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளும் வட நாடுகளிலும் மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளிலியும் தமிழ்நாடு மாதிரியே எல்லா மொழிகளாலையும் தமிழ் மிகவும் உச்சரிக்கப்பட்டு தமிழ்மொழி பேசப்பட்டு வந்தது இப்போது தமிழ்மொழி வந்து மிகவும் ஆர்வமாக எல்லா வளர்ந்த நாடுகளும் பேசப்பட்டு வருகிறது அதனால தமிழ்மொழி மிகவும் பழைய மொழி வளர்ந்த உருவான காலகட்டத்தில் இருந்து மிகவும் பழமையான மொழி என்ற அந்தஸ்து பெற்று தமிழ்மொழி மிகவும் எல்லார்த்துக்கும் பிடித்த மொழியாக இப்பொழுது உலக நாடுகள் எல்லோருமே பேசப்பட்டு வந்தது